தொழில் செய்யற போது கூலி வேலையெல்லாம் செய்யற போது ஒன்றுக்கு ஒன்று சத்தம் போட்டுக்குவோம் ஒரு நாளைக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க அந்த பக்கம் வேலை செய்வாங்க நாங்கள் பாட்டுக்கு இந்த பக்கம் வேலை செய்வோம் இப்போ தோட்ட காட்டில் வேலை செஞ்சமுன்னா தோட்டத்து கார் டீ காபி கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படி கொண்டு வந்து கொடுக்கும் போது அவங்க அந்த பக்கம் உக்காந்து குடிக்கிறாங்க இந்த பக்கம் நாங்கள் இந்த பக்கம் உக்காந்து உக்காந்து குடிப்போம் இருந்தாலும் மூஞ்சியை பார்ப்போம் அவங்க மூஞ்சி பார்த்து மூஞ்சி பார்த்து பேச மாட்டோம் பிடிச்சிக்க மாட்டோம் நாம்ப சண்ட காரர் ஆச்சே பக்கத்தால் வீடுதான் என்ன பண்ணுறது அப்புறோம் அப்படியே போவ போவ போவ போவ பழகி அப்படி அப்புறோம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை அவங்க அந்த பக்கம் செஞ்சா நாங்கள் இந்த பக்கம் செஞ்சிவிட்டு பொழுதானா அவங்க ஒரு சைக்கிளில் வந்துருவாங்க நாங்கள் ஒரு சைக்கிளில் நம்ம வீட்டுக்கு வந்துருவோம் எந்த பிரச்சனையும் வராது